வளர்ந்து வரும் உலகைப் பற்றி உங்கள் பார்வைனா இப்போ வந்து உலகத்தில் வந்து டெக்னாலஜி வந்து அதிகமா இருக்குது ஃபோனு லேப்டாப் கம்ப்யூட்டர் இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்குது எல்லாமே ஃபோனில் பார்க்கறது லேப்டாப்பில் இது பண்ணுறது டெக்னாலஜி வந்து அதிகமாவே உள்ளது உலகில் வந்து மாறிவிடும் பார்வை நோக்கு வந்து சின்ன குழந்த முதல் பெரியவங்க வரையும் எப்பவுமே ஃபோனு லேப்டாப்பு கம்ப்யூட்டர் எல்லாம் வந்து அதுவே பண்ணுறாங்க